ஹலோ கேக்குதாம்மா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஆ ஃப்ரீயாதான் பேசுகிறீங்க நீங்கள் யாருப்பா ஆ ஃப்ரீயாகதான்ப்பா இருக்கேன் சொல்லுங்கள்ப்பா சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு

ஓகேப்பா நம்ம கம்பெனி நேம் வந்து பூமி அண்ட் பில்டிங்ஸ்ப்பா லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்க்குறோம்ப்பா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எந்த ரேட்டில் வேணும் எந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லுங்கப்பா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேப்பா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா நீங்கள் கேட்கற ஏரியா வந்து பார்த்தீங்கனா போரூர் வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் இந்த பக்கத்தில் நீங்கள் கேட்குற எல்லாத்திலையும் இருக்குதுப்பா நான் ஒரு ரெண்டு மூணு பிக்ச்சர்ஸ் வந்து இப்ப லேஅவுட் போட்டிருக்காங்க உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் பார்த்தீங்கனா உங்களுக்கு ஹாஸ்பிடல் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே நியரஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுப்புகிறேன் இது வந்து நீங்கள் லோனில் பண்ண போறீங்களா எப்படி பண்ண போறீங்கப்பா ஓகேப்பா ஓகேப்பா அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனா நம்மளுடைய கம்பெனிலியே அதுக்கும் லீகல்லாக எல்லாமே வச்சுருக்காங்கப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் அனுப்புகிற பிக்ச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆயிருச்சுன்னு நீங்கள் எனக்கு சொன்னிங்கனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேரடியாக வந்து லேண்டை பார்க்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்பறோம் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் அலைய வேண்டாம் பேங்கிங்கெலாம் சரிங்களா கம்பெனிலையே எல்லாமே பண்ணி தராங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணி தரேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க ஃபர்ஸ்ட் பிடிக்கித்தான்னு பாருங்க ஏனால் நீங்கள் இடத்தப் பார்த்தாதான் அதோடைய வேல்யூ என்ன எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு பிடிக்கணும்ல்லையா ஆனால் ஒரு மூணு இடோம் அனுப்புகிறேன் பார்த்துட்டு நேரடியாக வந்து பாருங்க பார்த்துட்டு நம்ம க கரெக்டாக பண்ணி தரேன் உங்களுக்கு சரிங்களா இந்த வளசரவாக்கம்லாம் பார்த்தீங்கனா நியர்ஸ்ட் நிறைய ஸ்கூல் இருக்குது நீங்கள் அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லேஅவுட் போட்டிருக்கோம் ரெண்டு ஹாஃப் கிலோமீட்டர்க்கிட்ட தான் இருக்குது அதனாலே உங்களுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற லேஅவுட்டாக பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா ஆ இல்லை இல்லைப்பா மெயின் மெயினில்தான்ப்பா இருக்குது எல்லாமே வந்து நான் சொல்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து மெயினில் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உள்ளேலாம் அனுப்பலை நான் ஆ ஓகேப்பா என்னோடைய அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்ஆப்க்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்க என்றைக்கி வரீங்கன்றதை எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓ ஓகே பா ஓகே பா தேங்க்யூ பா தேங்க்யூ ம்